ஸோ எனக்கு பிடித்த திரைப்படம் இப்போ பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று வந்து நல்லா இருந்துச்சு ஸோ அதில் என்னென்னா நிறைய இப்போ இப்போ இருக்கிற இது இல்லாமல் நம்புளுக்கு பழைய அந்த செட்டிங்ஸு அதுக்கப்றோம் நிறைய இயற்கை வந்து அழகாக காம்ச்சிருந்தாங்க ஆக்ஷுவல்லி அந்த படத்தில் ஃபோட்டோக்ராஃபி நல்லா இருந்துது ஸோ அதே மாதிரி அதில் வந்து வந்தியத்தேவனோட நடிப்பு அவரோட இது வந்து ரோல் நல்லாருந்ச்சு அதில் ஸோ